யோகாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உயி உடற்பயிற்சி தான் அது நம்மளுடைய ஹா மூச்சுத்திணறல் ஆஸ்துமா அந்த மாரி பிரச்சனையை கூட அதில் குணமாக்கும் அது வந்து நம்மளோட கவனம் சிதறாமல் இருக்குறதுக்கு கூட அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம யோகா பண்றதுனால நம்மளோட மெ மெடிட்டேஷன் பண்ண பண்ண நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த எந் எந்த ஒரு இதுலையும் பார்க்கும்போது நம்மளோட கவனம் சிதறாம இருக்கும் அதனால் யோகா பண்ணுறது ஒரு வகையான நன்மை நல் நல்லதுதான்